நாங்கள் எ எங்கள் ஊரில் வந்து பூண்டியில் நீச்சல் கற்றுக்கணுன்னா ஏரியில்தான் சின்னப் பிள்ளைங்களுக்குலாம் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அங்கே கற்றுக் கொடுக்கும் போது நாங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது கேணியிலேப் போய் நீச்சல் கற்றுக்குவோம் கேணியில் நீச்சலடிப்போம் பிள்ளைங்கள வந்து கேணியில் குதிப்பாங்க குதிக்கும்போது நம்ம இடுப்பில் சேலையை கட்டிக்கிட்டு உள்ளே விடுணும் இல்லாட்டி கையில் அப்படியே ஏந்திக்கிட்டு நீச்சல் அடிக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்பறம் சப்போஸ் உள்ளேப் போய்விட்டாங்கன்னா நம்ப அதை முறைப்படி அவங்க முடியப் பிடிச்சு தான் இழுக்கணும் நம்ப உடம்பையோ கை காலையோ பிடிச்சு இழுக்கக்கூடாது நம்மளையும் கீழே வெயிட்டு இழுத்துரும் அது தான் உள்ளேப் போகிறவங்களுக்கும் இழுக்கும் போது முற அவங்க முடியைப் போ பிடிச்சு இழுக்கணும் மற்றபடி ட கிராமத்திலலாம் இப்படிதான் நீச்சல் கற்றுக்கறது பெரியவங்களோடு தான் போகணும் நம்ப நீச்சல் கற்றுக்குற மாதிரின்னா நம்ப தெரியாமல் தனியாப் போய் நீச்சத்தக் கற்றுக்க முடியாது உள்ளேப் போய் மாட்டிக்குவோம் அவங்க டவுன்லெலாம் அவங்கவுங்க வீட்டில் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருப்பாங்க அது ஆழமே இருக்காமல் கீழே விழுந்தாக் கூட அப்படியே அவங்க தூக்கிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களெலாம் கிராமத்தில் இருக்கிறவங்கள்லாம் இப்படிதான் நீச்சல் கற்றுக்குணும் நீங்கள் வந்து நீச்சல் கற்றுக்கற மாதிரின்னா பெரியவங்களோடு போங்க அந்த சேலையை கட்டி உள்ளார இறக்கிவிட்டு அந்த மாதிரி பழக்கிக் கொடுங்க எங்கள் ஊர்லெலாம் நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம் முன்னெல்லாம் நாங்கக் இருக்கும் போதுலாம் ஏரியில் தான் நாங்களாம் நீச்சல் கற்றுக்கிட்டோம்